இப்போது கல்யாணன்றது வந்து ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்வாங்க அந்த மாதிரி கல்யாணம் காலத் கல்யாணத்தின் போது நாளில் போவோம் நாங்கள் போக்குள்ளே அதில் வந்து நாங்கள் வந்து முதலில் வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின் சொல்லி பார்ப்போம் அது வந்து பிடிச்சிருச்சி அப்படினா நாங்கள் பிள்ளங்களாம் சேர்ந்து ரெண்டு பேரும் அந்த தரப்புலேயும் பொண்ணு தரப்புலேயும் பையன் தரப்புலலேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து சரி பண்ணிக்கிலாம்னு சொல்லி சொல்லிவிடுவோம் அப்போது வந்து முதல் கட்ட நிகழ்ச்சியாக வந்து நம்ம அந்த உப்பு உப்பு சக்கரை வாங்கிறதுனு சொல்லி அந்த ஒரு நிகழ்ச்சி அதை செய்வோம் அதை செஞ்சுட்டு பேச்சு வார்த்தை முடித்துட்டு சாப்பிடுவோம் அந்த சாப்பாடு ரெண்டு பேர்ட்டையும் சாப்டதுக்கப்பறம் வெத்தலை பாக்கு பிடிக்கிறதுங்றது வெத்தலைங்கிறது வந்து ஒரு லட்சுமி கடாச்சாரம் அந்த வெத்தலை பிடிக்கிறது வந்து வெத்தலையை முன்னாடி வச்சு அப்பறம் நாங்கள் வந்து முறை படி அந்தந்த குலம் அவங்க ஒரு குலம் நம்ம ஒரு குலம்னா அந்த ரெண்டு குலத்தையும் வச்சு அக்கினி சாட்சியாக அம்மன் சாட்சியாக வச்சு நாங்கள் பேசி ஒரு முடிவு பண்ணி அந்த வெத்தலை பாக்கு வந்து எடுத்துட்டோம் அந்த வெத்தலை பாக்கு வந்து எடுத்துட்டோம் அப்படினாவே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் ஆகிடுது இவங்களுக்கு இவங்கதா அப்படிங்றது இன்னாருக்கு இன்னார்ங்கிறது வந்து அந்த வெத்தலை பாக்கில் லக்ஷ்மி கடாச்சாரம் மாதிரி அது வந்து ஆகிடும் அதில் ஆனதுக்கு அப்பறந்தா கடைசியாக வந்து கல்யாணம் கல்யாணங்கறது வந்து முதல் நாள் வந்து சீர் தண்ணீ ஊற்றணுன்னு சொல்லி அந்தந்த பையனுக்காக இருந்ததுன்னா அக்காமாருக்கு ஊற்றுவங்க பொண்ணுக்காக இருந்துதுன்னா தாய் மாமன் வரைக்கும் ஊற்றுவாங்க அது எதுக்காக அப்படின்ற மாதிரி பண்ணுறது அப்படினா அந்த பையனோட குடும்பமும் அவங்க வந்து அந்த பையனோட குடும்பத்தில் வந்து அண்ணன் அந்த அம்மாவோட அண்ணன் தம்பி கிட்ட பேசாமல் இருந்தால் கூட பேசி அந்த ஃபங்க்ஷனில் வந்து சேத்துக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க பொண்ணு தரப்புலேயும் அதேமாதிரி தான் பிள்ளையோட தரப்பில் மாமன்மார்கள் ஏதாவது மனசில வச்சு இருந்தால்கூட வராமல் பேசாமல் இருந்தாங்கனா கூட அந்த தண்ணீர் ஊற்றணுங்கற ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவங்கள போய் கூட்டிட்டு வந்து தான் ஊற்றணும் அது எதுக்காகனா அப்போ வந்து அவங்கள ஒன்று சேக்கிறதுக்காக ஏன்னா அவங்க பேசாமல் இருந்தால் கூட அந்த கல்யாணத்தில் வந்து அவங்க ஒன்று சேர்ணுங்கிறதுக்காக அதை போய் சொல்வோம் இப்படி வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒன்று சேர்ந்து கூடி முகூர்தத்தை வந்து ஆரம்பிப்போம் அந்த முகூர்த்தங்கள் வந்து காலையில் ஒரு அஞ்சி டு ஆறுக்குள்ள நாங்கள் முகூர்த்தம் முடிச்சிடுவோம் அவ்வளோதான்